நாலு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது மூணு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினைஞ்சி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஒன்று